இப்போது வாழ்க்கையில் நடனம் அப்படினு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்துட்டு நடனம் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நடனம் மட்டும் கிடையாது எல்லா விஷயத்திலுமே சவால்கள் அப்படிங்கறது கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அதுலேமே இப்போது நடன வாழ்க்கை அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்டார்ட் பண்ணும் போது உனக்கு எதுக்கு தேவை இல்லாதது உன்னால் பண்ண முடியாது நீயே நீ அதுக்கு கரெக்டாக இருக்க மாட்ட ஸோ மேக்ஸிமம் இப்போ ஏதாவது ஒரு புது விஷயம் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படிங்க போது நமக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறத விட அதாவது நம்ம ரிலேட்டிவ் சைடுலேருந்தே சரி நிறையப்பேர் வந்து பார்த்தீங்க அப்படினா நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபர்ஸ்டுயிருக்கும் இது டான்ஸ் மட்டும் கிடையாது நம்ம வேறு எந்த ப்ரொஃபஷன் எடுத்தாலுமே நமக்கு ஆரம்மிக்கும் போது அவங்க சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ்லேருந்துதா ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போது டான்ஸுனு எடுத்துக்கும் போது இன்னும் நிறையவே நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் நீ இப்போ ஒரு பொண்ணுங்கிறதால உனக்கு இந்த ஃபீல்ட்லாம் செட் ஆகாது உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது அந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயம் வந்து எல்லோருமே சொல்லதான் ஆரம்மிச்சாங்க பட் அப்படி இருந்துமே சுற்றி இருக்கவங்க சொல்லியுமே எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கறது இருந்தது கண்டிப்பாக நம்மளால பண்ண முடியும் அப்படினு சொல்லி ஸோ என்னோடய கான்ஃபிடன்ஸ் லெவலில் வச்சு தான் நான் இந்த டான்ஸ் அப்படிங்கறதுல நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கறத நான் மூவ் ஆகியிருக்கேன் ஸோ பேசிக்காக டான்ஸ் மட்டும் கிடையாது எல்லா விஷயத்திலுமே சவால் அப்படிங்கறது கண்டிப்பாக இருந்துட்டுதான் இருக்குது எல்லோருக்குமே இருந்துட்டுதாருக்கு எஸ்ப்பெஷலி கேல்ஸ் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் அது அதிகமாகவே இருக்குது ஸோ அது சவால்கள் ஆல்ரெடி இருந்ததை தாண்டி தான் இப்போது டான்ஸை பொருத்த வரைக்கும் நான் நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கறது வந்துருக்கேன்